இப்போது பைக்கராக வந்து ஆவணங்கள் தான் முக்கியமாக வைச்சுக்கணும் வண்டியோடய ஆவணங்கள் தான் முக்கியம் வெளியே போறயில தமிழ்நாடு தாண்டிட்டால் கேரளா கர்நாட்டகா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து காவல்துறையோடய தொல்லை வந்து ரொம்ப அதிகம் நம் மேல் தப்பு இல்லைனாலும் நம்மளை தான் தப்பு சொல்லுவாங்க எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை போகவே விடுவாங்க அப்புறம் நெரிசலான இடத்துல வந்து பொறுமையாக போங்க அதுவும் மோசமான வானிலை மோசமான வானிலைகளில் தேவையான ரெயின் கோட் அப்புறம் தலைக்கவசமெல்லாம் போட்டுட்டால் நம்ம சேஃபாக போகலாம் பள்ளம் மேட்டில் நம்ம எவ்வளோ பொறுமையாக போகிறோமோ அவ்வளோ பாதுகாப்பு நம்மளுக்கு குறுகலான பாதைகளில் பொறுமையாக போகணும் காட்டு வழிகள்ல நம்மளுக்கான சேஃப்ட்டி திங்க்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அதுவும் போகிற வழில ஃபாரஸ்ட் ஆஃபிஸர்ஸு எல்லாத்துகிட்டயும் சொல்லிவிட்டு போகணும் முக்கியமாக அனுமதி எல்லா இடத்துலையும் போகிற இடத்துக்கு எந்த இடத்திருக்குலாம் அனுமதி தேவையோ அந்த அனுமதியெல்லாம் வாங்கிட்டு போகணும்